இப்போ டூருன்னு சொன்னால் பெருசாக அதர் ஸ்டேட்டுக்கு எங்கேயும் போனதில்லை பட் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளனால் ஓரளவுக்கு எல்லா ஏரியாவுக்கும் போயிருக்கேன் இப்போ ரீசெண்ட்டாக கூட வேலூர் போயிட்டு வந்தேன் அது என்ன ரீசன்னால் என் ஃப்ரெண்டோடய அண்ணனுக்கு பைக் வாங்குகிறத்துக்காக ஓஎல்எக்ஸில் பைக் பார்த்து நல்லாருந்துச்சி ஓகே பைக் அப்படிங்கிறதுனால இங்கேயிருந்து நாங்கள் வேலூர் கிளம்பி போய் அந்த பைக் வாங்கிட்டு வந்தோம் அது கிளம்புறத்துக்கு எப்படின்னா ப்ரீப்ளானெலாம் கிடையாது அந்த செகண்ட் பைக் நல்லாயிருந்துச்சி ஓகே இந்த பைக்கை விட்டால் வேறு பைக் நமக்கு நல்ல பைக் கிடைக்காது அப்படின்னு தோணுச்சி சரின்னு உடனே அன்றைக்கி நைட்டே ஒம்பது மணிக்கு ப்ளான் பண்ணி ஒம்பது பத்துக்கு ஒரு பஸ் இருந்துச்சு அந்த பஸ்ஸில் ஏறி இங்கேயிருந்து சிதம்பரம் போனோம் சிதம்பரத்துலேருந்து பஸ்ஸு கேட்டதுக்கு பஸ்ஸு நாலு மணிக்கு தான் அப்படின்னு சொன்னதுனால் அடுத்தது ட்ரெயினு செக் பண்ணோம் ட்ரெயினு ஒன்றரை மணிக்கு இருந்துச்சு சரி ஓகே நம்ம எப்படியும் வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போனோம் அங்கே சிதம்பரத்துலேருந்து ட்ரெயினுக்கு போ ஸ்டேஷனுக்குப் போகிறதுக்கு ஒரு பத்து நிமிடம் ஆனுச்சி வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் அங்கேயிருந்து அங்கே போய் அங்கே ட்ரெயின் எடுத்து ட்ரெயின்லேருந்து விழுப்புரம் போனோம் விழுப்புரத்துலேருந்து அதுக்கப்புறம் வேலூருக்கு ப ட்ரெயினு புக் பண்ணிவிட்டோம் டிக்கெட்டு ஆனால் நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணதுனால் அந்த டைமிங் எங்களால் பிடிக்க முடியாததுனால் சரின்ட்டு விழுப்புரத்துலேருந்து நாங்கள் வேலூருக்கு வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிப்போனோம் அதுக்கப்புறம் அங்கே காலைல ஒரு ஆறரை மணிக்கெலாம் அங்கே வேலூர் போயிட்டோம் வேலூர் போனதுக்கப்புறம் நாங்கள் பைக்கை யார்கிட்ட வாங்குகிறோமோ அவங்களுக்கு கால் பண்ணிக் கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்கனால் இல்லை நான் இப்போ தான் எழுந்திரிக்கிறேன் கொஞ்சம் ஒரு பத்து நிமிடம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதினோரு மணி போல் வந்து எங்கள்கிட்ட பைக்கை செட்டில் பண்ணிவிட்டாங்க நாங்களும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனெலாம் முடித்துட்டு அங்கேயிருந்து பைக்கை எடுத்துட்டு திரும்பி நைட்டு ஒரு ஏழு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இது எப்படின்னா அந்த செகண்ட் நான் முடிவு பண்ணி எடுத்த ஒரு முடிவுனால் அது மட்டும் தான் எடுத்து அதுவும் சக்சஸ் பண்ண ஒரு முடிவு அதுதான் எந்த ஒரு ப்ளானிங்குமே இல்லாமல் அந்த முடிவை எடுத்து உடனே முடித்து கொடுத்ததுனால இந்த ப்ளான் வந்து எப்படி சொல்கிறது இந்த டூரு வந்து எனக்கு லைஃப்பில் மறக்கமுடியாத ஒரு டூருன்னு சொல்லலாம் அப்புறம் ஃபேமிலி டூர் போனோம் அது எப்போ போனோம்னால் கரெக்டாக சொல்லணும்னா நான் டென்த்து எயித்து படிச்சிட்டிருக்கப்போ ஸ்கூல்லேருந்து டூருக்கு கன்ஸிடர் பண்ணாங்க அது எஜிகேஷன் சம்மந்தமாக அழைச்சிட்டு போனாங்க கொடைக்கானல் திரு திருச்சி போனோம் தஞ்சாவூர் போனோம் தஞ்சாவூர் பெரிய கோவில் விசிட் பண்ணி பார்த்தோம் அதுக்கப்புறம் திருச்சி கல்லணை முக்கொம்பு அதுக்கப்புறம் அங்கேயிருந்து பழனி போனோம் பழனிலேருந்து கொடைக்கானல் கொடைக்கானல் திண்டுக்கல் அப்படின்னு ஒரு பத்து நாள் டூரு போனோம் அதுவும் நல்லாயிருந்துச்சி